தமிழ்மொழி எங்களளுடைய தாய்மொழி அந்த காலத்துலேருந்து தமிழ் மொழியை எங்கே போனாலும் பிரச்சனை இல்லை நம்ம தமிழ் பேசுறோம் பிடிக்கிறோம் பழைய ஆளுக இதுகெல்லாம் சின்னதுகளில் கல்வெட்டுகளில் இதுகலையெல்லாம் இந்த தமிழில் வந்து இதை மொழி பெயர்த்து இருக்குவாங்க நம்ம சுற்றுலா தலம் அங்கே இங்கேயெல்லாம் போகையில நம்ம பார்க்கையில அந்த தமிழ்மொழிய பற்றி நாம தெரிஞ்சிக்கிறோம் அது வந்து நம்ம தாய்மொழி நம்மளோடைய உகந்த இது தமிழ் வந்து வந்தது முதல்ல இருந்தது தமிழ் தான் மூத்த இது இப்போவும் வந்து இத அது ஹிந்தி இதுகள் அதுகள் த கலா இரு இரு மொழிகள் வருது ஆனால் தாய்மொழிக்குட்டது எது இல்லை அதனால அந்த ல இந்த இப்படி வரலாறு இதுகளில் நாங்க தமிழ்மொழி பற்றி ஒரு இதாக இருப்போம் தமிழில் போனால் எங்கே போனாலும் தமிழில் பேசுங்க தமிழை பற்றி நம்மளுக்கு புரியும் மற்ற ஹிந்தி இதுகள்லாம் நம்மளுக்கு ஒரு சிலருக்கு புரியும் படிச்சவங்க நல்லா ரொம்ப படிச்சவங்க இல்லாட்டி புரியாது அதனால தமிழ்மொழியே இன்னைக்கி நம்ம ஒரு இதாக இருக்கணும் வெளியே இந்த சுற்றுலா தலங்களில் கல்வெட்டு இதுகளில் சு அந்த தமிழ்மொழி பற்றி வரலாறுகள் பெரிய அப்படி மன்னர்கள் ஆண்டார்கள் அதுகள் அப்படி இப்படிங்குற ஒரு ஓலை இதுகள் ஓலைச்சுவடிகளில் அந்த தமிழ் பற்றி அந்த இதுகள் நிறைய எழுதிருப்பாங்க அதை வந்து சொல்றதை நாங்கள் பார்த்துருக்குறோம் படித்து அந்த ஒலைசுவடிகளில் ஒன்னு படித்து கேள்வி பட்டுருக்குறோம் ஆனால் தமிழ் வந்து சிறந்த ஒரு மொழி அந்த தமிழ்மொழியை நம்ம வந்து எப்போமே நம்ம வந்து மறக்க முடியாத ஒரு சில இதுகளாக இருக்குது அந்த தமிழ் வந்து நம்ம நம்மலாம் அந்த பேசுகிறதே தமிழ் வார்த்தைகள் தான அது தாய்மொழி அதனால அத எப்பவும் நாம மனதில் பதித்து மறக்க முடியாமல் நம்ம இருக்கிறது